உடல் எடை முக்கியமாம்மா உடல் எடையை அதிகரிக்கிறத்துக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும்னு அந்தமாதிரி உடல் பருமன் அதிகமாக வேணும் ரொம்ப ஒல்லியாக இல்லாது பாக்கிறதுக்கு லட்சணமாக இருக்கணும்னா ஒரு நம்மளுக்கு முந்திரி பருப்பு சாப்பிட்லாம் இல்லைனா தயிர் சாப்பிட்லாம் தயிர் வந்து நைட்டில் சாப்பிட்டு படுத்து எழுந்தோம்னா நல்லா இருக்கும் அது அதுபோல் காலையில் வந்து பசுந்தயிர்தான் உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஓடி ஓடலாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வந்து தயிர் சாப்ட்டு மதியம் சாப்பிட்டாக்கா நல்ல உடம்புக்கு நல்ல பெருத்து இருக்கும் அதுக்கு அதுதாண்டா முக்கியமான வழி கிராமம் வந்து நம்ம அதிகமாக வசதி இல்லாதவங்க மல்லாட்டை பயிர் சாப்பிடலாம்